ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார் மணிஸ் ஓட்டல் ஆ சொல்லுங்க சார் கேட்குதா சார் சார் இப்போது தானே சார் உங்கள் ஓட்டலில் வந்து சாப்பிறக்கு சாப்பாடு வாங்கி ஆர்டர் பண்ணிணேன் பட்டு சாப்பாடு வந்து நீங்கள் தரமாகவே கொடுக்கல சார் எனக்கு கெட்டு போன சாப்பாடு கொடுத்துருக்கீங்க சார் சார் என்ன சார் சாரி சொல்கிறீங்க கெட்டு போனது தான் எல்லா கஸ்டமரும் கொடுக்கறீங்களா சார் ஸ் சொல்கிறத நாங்கள் பேசுறது வந்து கெ மொதல் கேளுங்க சார் உங்கள் ஓட்டல் நம்பி தான் சார் கஸ்டமர் நாங்கள் எல்லாேருமே வரோம் பட் நீங்கள் இந்த மாதிரி உணவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி சார் இன்னொரு வாட்டம் உங்கள் டைமுக்கு வர முடியும் சார் முதலை கே கேளுங்க சார் பேசிக்கானதே கஸ்டமர் எல்லாேருக்குமே எல்லா ஒரு உயிருன்னது எல்லாேருக்குமே தேவையானதே உணவு தான் சார் அந்த உணவில் நீங்கள் மோசம் பண்ணாதீங்க சார் இப்பெல்லாம் மோசம் பண்ணீங்கன்னால் உங்கள் சே உங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் யாருமே வர மாட்டோம் இந்த ஓட்டலெலாம் வந்து நடவடிக்கை தான் சார் எடுக்க சொல்லணும் சார் சாரியெலாம் சொல்லாதிங்க சார் இதை இப்போ நீங்கள் கொடுத்த உணவை நான் கெட்டுப் போயிருக்குது நான் கண்டு பிடிஷ்சிட்டேன் கெட்டு போய் இருக்குதுன் தெரியாமல் சாப்பிட்ருந்தேனா எனக்கு என்ன ஆகிருக்கும் ஃபுட் பாய்சனோ இல்லை வேறு எதுவோ ஏதோ ஆகிருந்துருக்கும் சார் சார் சாரி சொல்லாதிய சார் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் சார் நானாக இருக்க நாங்கள் கொஞ்சம் படித்தவுங்களனால நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறோம் சார் இதே படிக்காதவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதோ ஆகிருந்ச்சினா அவங்க இது ஏ என்ன சார் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சொல்லுங்க சார் சார் சாரியெலாம் சொல்லாதிய இனிமேல் நான் கடுமையாக நடவடிக்க எடுக்கப்படும் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட்டு சார்